டேய் நான் என்னோடய மொபைல் வந்து மொபைலுக்கு ஒரு வருஷம் ரீசார்ஜு ப்ளான் நான் மூவாயிரத்தி ஐநூறுபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் மெசேஜு வந்துடுச்சு எனக்கு ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணது ஆனால் ரீசார்ஜ் ஆகிடுச்சா ஆகலயான்றது எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது இது எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சால் சொல் நான் அந்த ப்ளான் பார்த்தின்னாக்கா என்னோடய ப்ளான் ஒரு வருஷ ப்ளான் வந்து ஃபுல்டைம் முழு நேரம் பேசிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஜிபி இ இ இன்டர்நெட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தின்னாக்கா இது வந்து ஏர்டெல்லோட ரீசார்ஜ் என்னோடய ரீசார்ஜ் பார்த்தின்னா ஏர்டெல்லு அலைபேசி நம்பர் பார்த்தின்னாக்கா தொண்ணூற்றி ஆறு பத்து இருபத்தாறு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னு எனக்கு சரியாக தெரியல ரீசார்ஜ் ஆகிடுச்சா ஆகலையான்றது நீ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன எதா ஏதாவது வாய்ப்பு இருக்கு எப்படி பண்ணுறதுன்றது கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா